பஸ்ல போகும்போது பல பாகுபாடுகள் பார்க்க மாட்டேன் பாரபட்சமே பார்க்க மாட்டேன் அதே மாதிரி வரவங்க போகிறவங்க பஸ்ல ஏற வண்டியில் டிக்கெட் எடுக்கணும்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் டிக்கெட் எடுத்து உதவி பண்ணுவேன் அதனால் என்னப்பா நீ உதவி பண்ணுறியே திருப்பி உதவி கேட்டால் அதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்கள் இதை செஞ்சதே போதும் அதெல்லாம் ஒரு உதவிதான் உதவி பண்ணுறதுக்கு என்ன பாரபட்சம் பார்க்குறீங்க அதெல்லாம் தேவையில்லை இதுக்கு என்னாங்க கொடுத்த நீங்கள் அவசரமாக எதாவது விட்டு வந்துருப்பீங்க அதனால் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் இது எனக்கு உதவி மாரிதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தது நீங்கள் தப்பாக அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காத என்னையை நல்லபடியாக நினச்சாலே போதும் அதனால் நீங்கள் பார்த்து போங்க இது மாதிரி நல்லபடியாக போய் உதவி பண்ணுறேன் அதுதான் வேற எதுவும் இல்லை உங்களுக்கு உதவி பண்றதில் பற்றி பாரபட்சம் நான் பார்க்க மாட்டேன் நீங்கள்தான் அப்படி நினைக்கிறீங்க அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாதுங்க பாரபட்சம் என்பது நீங்கள் பார்க்காதீங்க நான் பார்க்கணும்